ஹலோ சார் வணக்கம் சார் பேக்கிரிங்களா ஆ சார் எனக்கு கேக் வேணும் சார் ஆ பர் டே கேக் தான் சார் எனக்கு ஒரு த்ரீ கேஜி வேணும் சார் பிளாக் ஃபாரஸ்ட்டில் ஒரு டூ கேஜி பிளஸ்ஸு அப்புறம் வந்து வெண்ணிலா ஃப்ளேவரில் ஒரு ஒன் கேஜி ஆ ஓகே சார் எனக்கு ஆ வெண்ணிலா ஃபிளேவரில் வந்து சோட்டா பீம் தீம் போட்டு கொடுங்க சார் அதை பிளாக் ஃபாரஸ்ட்டில் வந்து என்னோட ஏ சிஸ்டர்ரோட பிக் போட்டு வேணும் சார் எனக்கு ம் சரிங்க சார் ஆ யெஸ் சார்

ஓகே சார் இது எதுவும் ஆஃபர்ஸ்லாம் இருக்காதா சார் இல்லை சார் போன வாரத்தில் ஒரு பேக்கரி போயிருந்தேன் அந்த பேக்கரியில வந்து கேக்கு இதே மாதிரி சேம் கேக்குதான் சார் வாங்கிருந்தேன் ஆனால் அவங்க வந்து ஸ்வீட்டு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி எதுவும் ஆஃபர்ஸ் இருக்குமான்னு கேட்குறேன் சார் நான் ஓ சரிங்க சார் இன்னக்கு இன்னக்கு எனக்கு நீங்கள் ஆர்டர் எடுத்துக்குங்க சார் நாளைக்கு பர் டே பார்ட்டி சார் ஒரு மார்னிங் லெவன் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக்லாம் எனக்கு கேக் வேணும் சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் இப்போ என்ன சார் சரி சார்

அப்படிங்களா சார் ஓகே சார் எப்படி சார் ஃபோன் பே பண்ணிவிடவா சார் இதே நம்பர் தானே சார் ஓகே சார் நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃபோட்டோஸ சென்ட் பண்ணிடுறேன் பிளஸ் அட்வான்ஸ் வந்து பே பண்ணிடுறேன் சார் ஆனால் எனக்கு டைமிங் வந்து ஷார்ப்பாக எனக்கு கேக் மார்னிங் இருக்கணும் சார் எயிட் ஓ கிளாக் எல்லாம் ஓகே சார் ஓ ஓகே தேங்க் யூ சார்